அறம் சமூக சேவை மையங்களா இன்றைக்கு எங்ள்க பள்ளிக்கூடத்தில் சுத்தம் செய்கிற முகாம் ஒன்று ஒம்பது மணிக்கு தொடங்கறோங்க மேம் அந்த முகாமில் நீங்கள் வந்து உரையாடல் மாதிரி ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும் சுத்தம் அவங்க தனிப்பட்ட விஷியம் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் ஒரு ஒரு மணி நேரம் உரையாடல் கொடுத்தா எங்களுக்கும் எங்கள் பள்ளிக் குழந்தைகளுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மேம் வரும்போது ஒரு நாலு பேர் ஓட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னால் செயல் முறையில் சுத்தம் பண்ணி கூட உங்களோடய உரையாடலையும் கொடுத்தீங்கன்னா எங்களோடய குழந்தைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு இன்னும் ரொம்பவே தெளிவாக நல்லா புரியுங்க மேம் சரி சரிங் மேம் இல்லில்லைங்க மேம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பள்ளிக்கூடத்தில் இருக்குங்க இல்லைன்னாலும் நீங்கள் இங்கே வந்து கேட்டதும் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாங்க நீங்கள் வரும்போது நாலு பேரோடு வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தா போதுங்க அப்பறம் நீங்கள் வரும்போது நம்ம முகாம் முடித்ததும் உங்களுக்கான உணவு சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்ம கொடுத்துறோங்க நிச்சயமாங்க நிச்சயமா உங்களை மாதிரி ஒரு நாலு பேர் வந்து முன்னாடி நின்று இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் தான் எங்கள் குழந்தைங்களுக்கும் அது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அதனால தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மேம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக ஒம்பது மணிக்கு ஆரமிச்சிடுவோங்க ஒம்பது மணி போல எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க எல்லோருக்கும் சொல்லிடுங்க சரிங்க சரிங்க